எனக்கு பாடுறதுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான விஷயத்துல ஒன்று தான் பார்த்தீங்க அப்படினா பாடுகிறது ஸோ எப்பவுமே நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நான் எப்போவுமே வந்துட்டு பாடிகிட்டே இருப்பேன் அதுலேயுமே அடிக்கடி வந்துட்டு நான் பாடுகிற பாட்டுனு பார்த்தீங்கனா ஸ்வர்ணலதா வாய்ஸில் என்னுளே என்னுளேனு சொல்லி ஒரு சாங் ஸோ அது தான் நான் எப்பவுமே பாடிட்டுருப்பேன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு சாங் அது